நான் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்படுற இடம் வந்து கைலாஸா ஏன்னா அங்கே வந்து என்ன இருக்குதுனு சொல்லி எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணனும்னு ரொம்ப நாளாக ஆசை மக்களுக்கும் வந்து சொல்லனும்னு ஆசை ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அங்கே ரொம்ப நிறைய காசிப்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இருக்குது அங்கே என்ன இருக்குதுனு தெரியாததுனால் என்ன தான் இருக்குது அப்படினு சொல்லி பார்க்க போகணும் எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணனும் அப்புறம் வந்து நித்யானந்தா பற்ற நிறைய வந்து இறந்து போயிட்டாங்கள் அவருக்கு உடம்பு சரி இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய காசிப்ஸ் வந்து கிளம்பிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில் அதையும் வந்து பார்த்து எப்படி இருக்குதுனு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் இங்கே இருக்க மக்களுக்கும் வந்து பார்த்துட்டு வந்து சொல்லணும்னு எனக்கு ஆசை ரொம்ப நாளாவே நான் வந்து அங்க போகணும்னு எனக்கு அந்த இடம் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை